மதியம் எங்கள் வீட்டில் எப்போதுமே லஞ்ச் தான் லஞ்ச்சுக்கு வந்து ஏதாவது ஒரு பொரியல் இருக்கிற மாதிரி செய்வோம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அவர்களுக்கு காலைலேயே ஏதாவது லஞ்ச்சு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அது இருந்துச்சுன்னா மதியம் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செஞ்சு சாப்பிட்டுற மாதிரி இருக்கும் எப்போவாவது மதியத்துக்கு வந்து எப்போதுமே பொரியல் தான் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு நான்வெஜ் இருக்கிற மாதிரி இருக்கும் நைட்டுக்கு வந்து எப்போதுமே நான்வெஜ் கிடையாது டிஃபன் ஐட்டம் தான் இட்லி தோசை அந்த மாதிரி சப்பாத்தி அந்த மாதிரிதான் செய்வோம் இட்லி இட்லி தான் மேக்ஸிமம் செய்வோம் பெரியவங்க எல்லாம் இருக்கிறதுனால கொழந்தைங்களுக்கு வந்து நைட் டைம் கண்டிப்பாக நூடுல்ஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் கொடுக்க மாட்டோம் பேக் ஐட்டம் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்க மாட்டோம் கண்டிப்பாக இட் கொழந்தைங்களுக்கு வந்து இந்த ராகி புட்டு அந்த மாதிரி கொடுப்போம் அது இல்லை ஸ்நாக்ஸ்ஸுக்கு செஞ்சுட்டோம் அப்படின்னா இட்லி தோசை அந்த மாதிரி மட்டும்தான் கொழந்தைகளுக்கு வந்து நைட் டைம் கொடுப்போம்